ஹலோ சார் ஹலோ ஹலோ அழகர் டைலருங்களா மேம் ஆ நான் நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து பிடி டீச்சர் பேசுகிறேன் மேம் பசங்க ஒரு ஐநூறு பேருக்கு வந்து யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கணும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாய்ஸ் இருப்பாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீமேல்ஸ் இருப்பாங்க ஆ சார் இது எவ்வளோ நாள் சார் ஆகும் ஒரு ஐநூறு பேர் தைக்கணும்னா

அப்புறம் பசங்களுக்கு வந்து பேண்ட்டு ஷேர்ட்டு சார் சிக்ஸ் டு சிக்ஸ் டென்த் சிக்ஸ் டு நைன்த் வரைக்கு இருக்காங்க ஒரு மூணு நாலு பேட்ச் இருக்காங்க சிக்ஸ் டு நைன்த் பேண்ட் ஷேர்ட்டு பொண்ணுகளுக்கு வந்து சுடிதார் அப்புறம் அவங்களுக்கு பேண்ட்டு ஷால் ஆ ஆ ம் ஓகே சார் தோராயமாக ஒரு தேட்டி டு டொன்ட்டி டு தேட்டி இருப்பாங்க சார் ஆ ஓகே சார்